ஆ சொல்லுங்க ஓகே ஓகே ஆமாம்மா இது என்னமாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸுன்னு தெரிஞ்சுக்கிலாமா ஏன்னால் நான் வந்து த்ரீ பி த்ரீ பிஹெச்கே வந்து ஒரு ஃபாட்டி லேக்ஸ்குள்ளே பார்த்துட்ருக்கேன் வருமா ஏன் பட்ஜெட்டுக்கு வருமா

ஓகே ஆ ஆ ஓகே ஓகே ஓகே ம் ம் ம் ம் இது வந்து நான் என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அங்கே எல்லாமே த்ரீ பிஹெச்கே வந்து ரூம் வந்து ஒரு பத்துக்கு இருபது இருக்கணும் பெட் ரூம்ஸ்ஸு கிச்சன் வந்து கொஞ்சம் சி அந்த அமினிட்டீஸ் வந்து இந்த வீக்லி லைக்கு என்ன பியானோ க்ளாஸஸ் யோகா க்ளாஸஸ் கண்டெக்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சும்மிங் ம் இந்த டிஸ்கோதேக்கு பார்ட்டி அந்த மாதிரிலாம் இருக்கா

ம் ம்

ஓகே மேம் ஓகே நான் ஒன்ஸு நான் அன்றைக்கு வந்து பார்த்தேன் பேசணும்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுகிட்டு நான் என் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறத்துக்கு வரேன்

ஓகே மேம் நான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீக் சாட்டர்டே இல்லைன்னா வரேன் ம் மீட் பண் ஓகே மேம் ஷூயுர் ஷூயுர் ம் கண்டிப்பாக மேம் ஓகே மேம்